என் வாழ்க்கையில் வந்து சமைக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக எடுத்துக்குவேன் எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்து என்ன சமைக்க விடுவாங்க சமைக்க எடுத்துக் கொள்வதில் என் அம்மா வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போய் அதை வாங்கிட்டு வாடா இதை வாங்கிட்டு வாடா சமையலுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வாடான்னா என் தம்பி தங்கச்சி இவங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நான் சமையலை வந்து சமைத்து நானே சமைத்து நானே சாப்பிட்றதும் எங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கும் இல்லை உறவினர்களை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் சமையல் தொழிலில் வந்து நம்ம சமைக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறது மற்றவங்க விரும்பி சாப்பிட்றது வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சமையல் கலை வந்து அருமையானது இப்போ கேட்ரிங் இருக்குது அதுக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்கிறாங்க நம்ம வந்து அப்படி இல்லை எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது எக்ஸ்பீரியன்ஸு இதை வெச்சி சமைக்கும்போது நல்ல சமையலை வந்து சமையலில் வந்து பல வகை இருக்குது சாப்பாடு அதாவது சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு மீன் குழம்பு இந்த மாதிரி பல வகையான காளான் செய்கிறது இந்த மாதிரி சமையல் மீன் வறுவல் இந்த மாதிரி செய்கிறது வந்து அதே மாதிரி மட்டன் எடுத்தாலும் மட்டனில் பல வகை அதை ஃப்ரை பண்ணுறது மட்டனை வந்து சுக்கா பண்ணுறது இந்த மாதிரி சமையலில் பல கலை நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையில் சமையலை பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போயுமே நான் தனியாக தான் சமைத்து சாப்பிட்றேன் அதனால் சமையல் கலை கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடுன்ற பிரச்சனை இருக்காது நீங்கள் ஒரு சிலருக்கு சமைக்க தெரியாமல் கடை கடையாக போய் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு நிறைய பிரச்சனை வரும் அதனால் சமையல் கலையை கத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் அந்த என் குடும்பத்தில் வந்து நான் சமையல் கலையை கையாண்டு இப்போ நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கேன் அதனால் நான் வந்து நல்ல விதமாக சமைப்பேன் நல்ல விதமாக சாப்பிடுவேன்